என்னோடய ஃபேஸில் அதிகமாக பிம்புல்ஸ் இருக்கிற காரணத்துனால் சரி எதாவது கிரீம் போட்டால் சரி ஆயிடுன்னு சொல்லிட்டு பாண்ஸ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ண ஃபேஸ்க்கு ஃபேஸ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ண அது அது ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி போட்டப்போ ஒரு நல்ல எஃபெக்ட் தந்துச்சு ஆனால் அத ரெகுலராக யூஸ் பண்ணும் போது என்னாச்சுன்னா அது என்ன இருக்கோ அதை கம்மி பண்ணலைன்னாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சி பண்ணி விட்டுருச்சி இப்போ இருக்கிற இடத்துலலாம் பிம்புல்ஸ் மறஞ்சுட்டு அதுக்கு பக்கத்தில் எல்லாம் புதுசாக பிம்புல்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு ஃபேஸில் அந்த டார்க் ஸ்பாட்டு அந்த மாதிரிலான் வர மாதிரி ஆரம்பிச்சுருச்சு நான் இது நல்ல ரிசல்ட் தருன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் தர மாதிரி தந்துட்டு அப்புறம் அந்த இருக்கிறத அதிகம் பண்ணி விட்ட மாதிரி தான் ஆகிடுச்சு இதை ஏன் வாங்கினன்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிர மாதிரி பாண்ஸ் க்ரீம் வந்து நினைக்க வைக்கிற மாதிரி பண்ணிடுச்சு அதுக்காக எந்த ஃபேஸ் க்ரீம் வாங்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரியாமல் இருக்குது ஆனால் பிம்புல்ஸ்க்கு வந்து எல்லாம் ஃபேஸ் க்ரீமும் செட்டாகுன்னு சொல்லிட்டு தான் அட்வடைஸ்மண்ட் பண்ணுறாங்க ஆனால் அது நான் வாங்கின க்ரீம் வந்து அது அந்த மாதிரி கிடையாது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துச்சு